யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருந்தாலும் நான் அதிகமாக பார்க்கறது வந்து தமிழில் பார்க்கறதுலாம் வந்து தேனு ஒரு சேனலு தான் அதில் மோஸ்ட்லி தமிழில் தான் போடுவாங்க அந்த சேனலில் வந்து கன்ஸ்ட்ரெக்ஷன் ஒர்க்கு குக்கிங்கு அப்புறம் நிறையா டாப்பிக்கில் பேசுவாங்க அவங்க பேசுகிறதுலாம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பல விஷயம் சொன்னாலும் அதுலருந்து நிறையா கற்றுக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நான் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில் இருந்து அதில் இருக்க வீடியோஸ்யெலாம் பார்ப்பேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த வீடியோஸ்சில் இருந்து நான் நிறையா கற்றுக்கிறேன் குக்கிங்காக இருக்கட்டும் கன்ஸ்ட்ரெக்ஷன் ஒர்க்கு இது மாதிரி நிறையா விஷயம் போடுறதுனால நான் நிறையா கற்றுக்குனேன் அதுக்கப்புறம் எனக்கு நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது நான் அதிகமாக பார்க்கறது வந்து மியூசிக் சேனல் தான் சில டைம் சீரிஸ் பார்ப்பேன் சீரிஸ்னால் சொல்லணுன்னாக்கால் ஸ்டார் விஜய் ஸீ தமிழ் நிறையா சீரிஸ் போகும் அதில் சில சீரியல்ஸ் மட்டும் நான் பார்ப்பேன் ஏன்னால் சில சீரியல்ஸ்சில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த மாரி சீரிஸ் மட்டும் நான் பார்ப்பேன் மியூசிக் எனக்கு மியூசிக்னாவே பிடிக்கும் சில சமயம் நானே தனியாக நின்று பாடிப்பேன் மியூசிக்கில் தமிழில் வந்து கொஞ்சம் நிறையா மியூசிக் இருக்குது இருந்து அவ்வளோ மியூசிக் இருந்தாலும் நான் பார்க்கறது வந்து ஜெயா மேக்ஸு சன் மியூசிக்கு செவன் எஸ் மியூசிக் அப்புறம் இசையருவி இதில் நாலேயும் பாட்டு சூப்பர் சூப்பராக போடுவாங்க நம்ம லைவ்வில் கூட பேசிக்கிட்டு கூட கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவங்க அதிலே வந்து சில நேரம் கேம் கன்டெக்ட் பண்ணி மியூசிக்ஸெலாம் போடுவாங்க சில கேம்ஸ்சில் விளையாடுறத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில கேம்ஸ் பாட்டை ரியாக்ட்டு ரிலேட்டடாக வெச்சு கூட கேட்பாங்க சில இடத்தில் மூவி வெச்சு கேட்பாங்க இது மாதிரி பல விஷயம் கேட்பாங்க நான் மியூசிக்கை ரொம்ப கேட்கறதுனால அந்த பாட்டு சில நேரம் பாடி பார்ப்பேன் அங்கே தனியாக நின்று கூட யோசிச்சி யோசிச்சி கேட்டுப் பாடிகிட்டே இருப்பேன் ஃபோன்லேயும் சரி இல்லை டிவிஸ்லேயும் சரி அதிகமாக நான் கேட்கறது மியூசிக் மட்டும் தான் எனி டைம் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கேனோ அப்பெல்லாம் மியூசிக் கேட்பேன் படிச்சுட்டு இருக்கும் போதும் கூட மியூசிக் கேட்பேன் நான் எந்த ஒர்க் பண்ணிணாலும் மியூசிக் கேட்டுக்கிட்டே தான் ஒர்க் பண்ணுவேன் மியூசிக்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிவி பிரகாஷ் வாய்ஸும் ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ் தான் அவங்க பாடுற ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப பிடிக்கும் அவங்க பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் கூட இருக்கும் சில இது சோகமாக இருக்கும் சில இது எமோஷ்னல் இல்லை எல்லா எமோஷ்னல் கலந்து இருந்தாலும் எனக்கு அவங்க ரெண்டு பேர் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே மியூசிக் தான் கேட்டுட்ருப்பேன் இசையருவியில் வந்து லைவ்வில் பேசுவாங்க நம்ம ஃபோன் பண்ணி கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஜெயா மேக்ஸ்சில் கேம் கன்டெக்ட் பண்ணுவாங்க ஒருத்தவங்க அந்த ஒரு லைனில் போடுவாங்க இல்லைனாக்கா ஒரு வேர்ட் மாதிரி காமிப்பாங்க அந்த வேர்டை வெச்சு நம்ம கேமை கண் அந்த கேமில் இருந்து மியூசிக் கண்டுபிடிச்சி விளையாடுற மாதிரி இருக்கணும் அதெலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஆல்பம் சாங்ஸு செவன் எஸ் மியூசிக்கெலாம் நிறையா ஆல்பம் சாங் போடுவாங்க பிடிஎஸ் சாங்ஸெலாம் போடுவாங்க அதெலாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எப்போதுமே சன் மியூ ஜெய ஜெயா மேக்ஸ்சில் வந்து அந்த லிரிக்ஸ் பாடினவங்க கூட கூட பாடினவங்கள்லாம் வெச்சு அவங்க என்னா லிரிக்ஸ் பாடினாங்களோ அதெல்லாம் சொல்லி பாட்டை அவங்க பாட அவர்களையும் பாட வெச்சு டிவிலேயும் பாட்டெலாம் போட வைப்பாங்க அப்புறம் சன் மியூசிக்கில் மார்னிங்கில் இருந்து சரி ஓல்ட் சாங்காக இருக்கட்டும் நியூ சாங்காக இருக்கட்டும் நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கட்டும் டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் எல்லா வகையான சாங்ஸும் போடுவாங்க எல்லாத்தையுமே கேட்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என்ன பாட்டு ஓடும் என்ன பாட்டு ஓடும்ன் சொல்லி எக்ஸைட்மெண்டாக இருக்கும் ஒவ்வொரு மியூசிக்குமே கேட்கறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மியூசிக்லருந்து சிலது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சிலது பிடிக்காத மாதிரி இருக்கும் இருந்தாலேயும் அந்த மியூசிக்கெலாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலவே இருக்கும் ஏன்னால் எனக்கு மியூசிக்னால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே வந்து மியூசிக் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான் வீட்டில் எதாவது ஒர்க் பண்ணால் கூட மியூசிக் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் வீட்டில் ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை வீட்டில் எதாவது வேலை செஞ்சு பண்ணுறதா இருக்கட்டும் எது பண்ணிணாலும் சரி சமைக்கும்போதும் சரி வீடு கூட்டும்போதும் சரி இல்லை ரைட்டிங் ரீடிங் எது பண்ணாலும் சரி நான் மியூசிக் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் ஏன்னால் எனக்கு மியூசிக்னால் அவ்வளோ பிடிக்கும் எங்கள் வீட்டில் சேனல் மியூசிக் வைக்க விட மாட்டாங்க ஏன்னால் அவங்க சீரிஸ் பார்க்கறதுக்காக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன் சொல்லிட்டு நான் மியூசிக் பார்த்துட்டே இருக்கும்போது கூட எங்கள் வீட்டில் அம்மா அப்பா வந்து அம்மா வந்து மியூசிக் வைக்காமல் சீரிஸ் வைக்க சொல்லுவாங்க நான் அப்பேயும் கேட்காம மியூசிக் மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் என் அம்மாவை வந்து வெளியே போய் வெளியே போய் பேசுமா அப்படின் சொல்லிட்டு நான் வந்து டிவியில் மியூசிக் கேட்டுகிட்டு தான் இருப்பேன் அப்பா சில நேரம் வந்து மூவி வைக்க சொல்லுவாங்க அப்பேயும் வைக்காமல் மியூசிக் மட்டும் தான் கேட்டுகிட்ருப்பேன் ஏன்னால் எனக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் மியூசிக் சில நேரம் நானே வந்து தனியாக பேசிக்கிட்டே இருப்பேன் பாடிக்கிட்டே இருப்பேன் மியூசிக்கை பற்றி மியூசிக்கை வந்து கேட்டுகிட்டே இருப்பேன்